ம் ஹலோ மீன் காரவங்களா அப்படியா நாங்கள் செபஸ்டியார் நகர்லர்ருந்து பேசுகிறோம் நீங்கள் டெய்லி வருவீங்கல்ல இந்த ஏரியாவுக்கு அந்த செபஸ்டியார் நகர் அப்படியா நீங்கள் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பிங்ளா அப்படிங்ளா நான் வெளியில டெய்லி வந்து உங்கக்கிட்ட மார்க்கெட்டுக்கு வாங்க முடியாது கொஞ்சம் குழந்தையெல்லாம் வச்சிருக்குறதுனால டெய்லி வரத்துக்கு சிரமமா இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரீட்டு பக்கம் வந்திங்கன்னா டெய்லி கொடுத்துட்டு போகமுடியுமா ஏன்னா நாங்கள் டெய்லி வாங்குவோம் அதனால் நீங்கள் வந்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆ ஆமாம் டெய்லி வேணும் டெய்லி ஒரு ஒருக்கிலோ கொடுத்துருங்களேன் ம் ஆ கொஞ்சம் முள்ளில்லாத எதுல்லாம் கொஞ்சம் முள்ளில்லாத மீன் சொல்லுங்கள் அந்த மாதிரி வேணும்ங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்கலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் ம் அப்படிங்ளா அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையா

ஆ அப்படிங்ளா அதனால் ஒன்றும் இன்ஃபெக்சன் எல்லாம் ஆகாதுல்ல இல்லை சில மீன் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால் கேட்குறேன் ம் அப்படியா ஆ அப்படிங்ளா சரி இது க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்ளா ம் அப்டிங்களா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க ஒருகிலோன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்ளா சரி சரி நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் அதுக்கு தனியாக அமௌண்ட் கொடுத்துட்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபங்க்ஷன்னா நீங்கள் மொத்தமாக கொடுத்துருவீங்ளா ஃபங்கக்ஷன்னா மொத்தமாக கொடுத்துருவீங்ளா

ம் அப்படியா நீங்கள் ஃபங்ஷன் டைம்மில் தான் எங்களுக்கு முக்கியமாக க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்கள் அந்த டைம்மில் பிஸியாக இருப்போம் ஆ அப்படி வேணா க்ளீன் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் வருது பர்த்டே ஃபங்க்ஷன் வருது ஒரு ஐம்பது கிலோ தேவைப்படும் ஃப்ரை பண்ணுறமாரி எந்த எந்த ஃபிஷ் வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்குறா மாதிரி ஃப்ரை பண்ணனும் அப்படின்னா எந்தமாதிரி ம் ஏன்னா பீஸ் பீஸ் போட்டு போடுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கேட்குறேன் ஆ ஓகே ஆ சரி நான் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சொல்லிவிடுறோம் ஆ ஓகே தேங்க் யூ ஆ சரி ஆ நன்றிம்மா ம் ம்